ஆ ஹலோ ஜாஸ்மின் அரிசி கடையா நான் வந்து ஒரு ரெஸ்ட்டாரண்ட் வைச்சுருக்கேன் எனக்கு வந்து பத்து கிலோ பிரௌன் ரைஸும் எனக்கு பத்து கிலோ ஜாஸ்மின் ரைஸும் எனக்கு வேணும் ஆ எனக்கு டெய்லியும் வேணும் டோர் டெலிவரி பண்ணுவீங்களா அரிசியெலாம் நல்லா இருக்குமா தரமாக இருக்குமா ஓகே எனக்கு டெய்லி எனக்கு வேணும் டோர் டெலிவரி கரெக்டாக பண்ணி பண்ணிடுங்க எனக்கு இது எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளோ ஆகும்

ம் ஓகே சார் ஆ ஓகே சார் டிஸ்கவுண்ட் எதும் கிடையாதா ஓகே சார் கொஞ்சம் டெலிவரி கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணித்தாங்க சார் ஆ ஓகே சார் ம் வேறு எதுவும் இல்லை கரெக்டாக வந்து தினமும் வந்து இதை வந்து இது மட்டுமே பத்து கிலோ வந்து தினமும் எனக்கு கரெக்டாக டெலிவரி பண்ணிவிடுங்க சார்

ம் ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ ஆமாம் இதுதான் என் வாட்ஸ்அப் நம்பர் இதுக்கே எனக்கு அனுப்பிவிடுங்க எல்லாம் ஆ ஓகே சார் எனக்கு கரெக்டா சிக்ஸ் ஓ கிளாக் வந்து அனுப்பிவிடுங்க சார் டோர் டெலிவரி கரெக்டாக வந்துடணும் சார் ம் ஆ ஓகே சார் ஓகே ம்